தமிழ்மொழி சிறந்த மொழி தமிழுதான் தமிழ்நாட்டில் பயனு ஆனால் வேறு மொழி தமிழில் வந்து படிச்சால் வேறு தொழில் செய்ய முடியாது மாநிலத்துக்கு மாநிலம் மொழி மாறுது அதுக்கு நாங்கள் அப்படி ஒன்றும் இல்லை தமிழ் மொழி முதன்மையான மொழி தான் தமிழை வச்சே எல்லாம் செய்யலாம் அதில் ஒன்றும் குறையில்ல தமிழை வச்சு மலபோல் பழமொழிகளும் கற்றுக்கலாம் தமிழ் நாட்டில் தமிழ் ஆந்துராவில் கர்நாடகலாம் அந்தந்த மாநிலத்துக்கு தகுந்த மொழிகள் இருக்குது கற்றுக்குலாம் தப்பு இல்லை தமிழ்மொழியே முதன்மை மொழியாக வச்சுக்குறோம் நம்ம அதில் ஒன்றும் குறையெல்லாம் இல்லை எல்லாம் தொழில் செய்யலாம்